நான் ஓவியம் இல்லாட்டி கைவினை பொருட்கள் அப்படிலாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கள பர்த்டே பிறந்தநாள் அப்போ இல்லாட்டி ஃபேர்வெல் அதாவது சீனியரு வந்து க ஸ்கூல் விட்டு போகறாங்க இதமாதிரி காலேஜ் விட்டு போகறாங்க அப்படின் இருக்கம் போது அவங்களுக்கு வந்து கைவினை பொருட்கள் எங்களால் முடிஞ்சது ரொம்ப அட்ராக்டிவ்வாக அவங்களுக்கு இருக்கிறனால அதை வரஞ்சு கொடுத்துருக்கேன் ஓவியம் அப்படின்னா பென்சில் ட்ராயிங் பண்ண தெரிஞ்சனால் என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னால அவங்களையே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களையே வந்து அவங்க பர்த்டேக்கு கிஃப்ட்டாக பண்ணிருக்கோம் அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்பளையே ஒருத்தவங்க வரையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதே திளு திருவள்ளுவர் தினம் இந்தமாதிரி இருக்கும் போது களி மண்ணில் வந்து திருவள்ளுவரை திருவள்ளுவரை அப் அதை அதை செஞ்சு ஸ்கூலுக்கு வந்து ப்ரசண்ட் பண்ணி இருக்கோம் அப்புறம் புக்ஸு புக்ஸு அந்தமாதிரி அதுலையும் வந்து ஸ்க்ராப்புக் மாதிரி அதுக்குள்ளே நிறையா பெயிண்டிங் இந்தமாதிரி பண்ணி பெயிண்டிங் என்னது இப்போ பயாலஜிக்கலுக்கு வந்து தேவையானது ஸூவாலஜி இந்தமாதிரி இப்போ பாடி பார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படிக்காக அதை நேச்சுரலாக ஆர்ட்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக அதேமாதிரி இருக்கிற மாதிரி அவங்க கண்ணுக்கு அது கற்பனையாக இல்லாமல் உண்மையில் அதான்ப்பா இருக்கு இப்போ நம்ப பாடி பார்ட்ஸ் இருக்கு அப்படின் நினைக்கிற மாதிரி அழகா கரெக்டாக மெஸர்மெண்ட் பண்ணி ஓவியம் எல்லாம் வரஞ்சு கொடுத்துருக்கேன் அதனால வந்து இது ஸ்கூல் பிள்ளைங்க அடுத்து படிக்கிறவங்களுக்கும் சரி அதெல்லாம் ரொம்ப ஒதவியாகவும் இருந்துச்சு ரொம்ப அப்படின்னா பர்த்டே அது மட்டும் தான் பர்த்டே அது மட்டும் அதுக்கப்புறம் வந்து ஃபேர்வெல் சொன்னால் மாதிரி அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சது ஸ்கூலுக்கு என்னென்னா என்னால் முடிஞ்சது செய்யலாம் அதுக்கப்புறம் அதே ஸ்கூலில் வந்து ஃப்ளவர் பாட்ஸ் இந்தமாதிரி செய்யணும் அப்படின்னால பா பாட்டில் வேஸ்ட் பாட்டில் வச்சு நாங்கள் வந்து ஃப்ளவர்வாஷ் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கேன்